ஹலோ ஸ்சுகி ஹோட்டலுங்களாண்ணா நான் உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோண்ணா பிரியாணி ஆ நல்லாருந்துச்சிங்ண்ணா அன்றைக்கே கால் பண்ணி சொல்லலாம்னு இருந்தோம் மறந்துட்டோம் ஆ நல்லாயிருந்துச்சுண்ணா ஆனால் கொஞ்சம் சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டுக்குங்ண்ணா வேற லெவலில் இருந்துருக்கோம் ஆமாம் சரிங்கண்ணா ஆ ரொம்ப நல்லாயிருந்துச்சிண்ணா